மே ஐ கம் இன் சார் சார் நான் அரியலூர் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் சார் சார் ஒரு ஒரு வாரமாக நம்ப வார்டில் லைட் எரியலை சார் யாரும் வந்து கண்டுக்கவும் இல்லை இன்னும் ஒன்றும் சரியும் பார்க்கலை சார் இல்லை சார் அவர் வார்டு வந்து ஒழுங்க கூடோ வேலை பார்க்க மாட்றாரு சார் வந்து கண்டுக்கவும் மாட்றாங்க அதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட நான் நேரடியாக நானே வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன் சார்

இல்லை சார் ரொம்ப சிரமமா இருக்குது ந ம்ப வார்டில் ரொம்ப வயசானவங்க பெரியவங்க எல்லோரும் வந்து எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க இப்போ என்னென்னா நேற்றைக்கி கூடோ ஒரு வயசான தாத்தா வந்து கீழே தவறி விழுந்துட்டாங்க இருட்டில் லைட் எரியறது தெரியாம லைட் இல்லாமல் அவருக்கு அவருக்கு அடிபட்டுருச்சு சார் அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்ப்பிட்டல் அழைச்சிகிட்டு போயிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டில் போய் விட்டுவிட்டு தான் சார் வந்தோம் அதனால் ரொம்ப சிரமமா இருக்குது சின்ன குழந்தைங்க வெளாடுறாங்க பாம்பு பூச்சி வந்தால் கூடோம் ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் சார் கொஞ்சோம் சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் ஓகே சார் ஆனால் நாங்கள் எதை சொன்னாலும் அவர் கண்டுக்க மாட்டேறாங்க சார் நீங்கள் சொல்றப்போ சரி சரிங்கிறாங்க நாங்கள் சொன்னாலும் சரி சரிங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்னது பெருசாகவே கண்டுக்க மாட்றாரு ஈடுபட மாட்டேறாங்க சார் நீங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்களும் கொஞ்சம் நேரடியாக வந்து வார்டை பாருங்க சார் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் ஓ ஓகே நேரில் வந்து பாருங்கள் சார் கொஞ்சம் ஆ நேரில் நீங்கள் வந்து பார்த்தா தான் வேலை நடக்கிறது அவர்களும் கொஞ்சம் பயந்து வேலை செஞ்சால் செஞ்சு முடிச்சுத் தருவாங்க சார் அதுக்குதான் சரி சார் நான் போயிவிட்டு வரேன் சார்